இப்போ எங்கள் வீட்டில் வந்து கழிப்பறை இருக்குதுங்க அதுவும் சமீபத்தில் தான் நான் கட்டினேன் அதனால் வந்து பாருங்க எனக்கு காலில் அடிபட்டிருக்கு எங்கள் வீட்லேயும் காலில் அடிபட்டிருக்குது அது எந்த டைமுனாலும் கழிப்பறைக்கு போய் யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கு முன்னே வந்து ரொம்ப சிரமப்பட்டோங்க அதாவது லெட்டின் வந்தாலோ எது வந்தாலோ நேராக தோட்டத்துக்கு தான் போகணும் அந்த தோட்டத்தில் வந்து பாம்பு இருக்குது இந்த விஷ தேள் அதெல்லாம் நிறைய வருதுங்க அதனால் ஊரில் வந்து யார்னால் ஒரு ஆள் துணைக்கு கூட்டுகிட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இது எல்லா டைம்லேயும் நமக்கு அந்தமாதிரி துணைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க சப்போஸ் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு வந்தால் அவ்வளோ நேரத்துக்கு துணைக்கு யாரையும் தேட முடியாதுங்க அதனால் ஏகப்பட்ட சிரமப்பட்டோம் அதாவது இப்போது வீட்டில் கழிப்பறை கட்டுனதுனால் இங்கே வீட்டிலே லெட்டின் எல்லாமே போய்க்கிறோங்க ரொம்ப சௌகரியமா போச்சு அது கழிப்பறை கட்டாத முன் தாங்க இவ்வளோ கஷ்டமாக இருந்தது